ஹலோ ஹலோ ஆஷா பேக்கரிதானே மேம் பேர்டே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு ஃபைவ் கேஜி வந்து கேக் வேணும் எங்களுக்கு

செவன்ட்டீன்த் அன்னைக்கு வேணும் மேம் ஆ ம் பசங்கள்லாம் இருக்காங்க பசங்கள்லாம் நிறையா பேர்டே ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க ஸோ அதமாதிரி தெகட்டாமல் இருக்காமாதிரி வந்து கேக் வேணும் ஆ சரி ஓகே அதுவே நான் வாங்கிக்கிறேன் மேம் அப்புறம் வந்து கேட்ல வந்து பிக்ச்சர் அதமாதிரி எதா ரெடி பண்ணி கொடுப்பீங்களா ரெடி பண்ணலாமா ஆ சரி ஆ சரி ஓகே மேம் இந்த நம்பருக்கு நான் உங்களுக்கு செண்ட் பண்ணுறேன் மேம் ம் வேறு என்ன மேம் இருக்கு ஆ ஆ ஆ சரி ஓகே மேம் ஓகே மேம் எனக்கு வந்து சமோசா வந்து ஒரு ஐம்பது சமோசா வேணும் மேம் மிக்ச்சர் வந்து ஒரு ரெண்டு கிலோ வேணும் மேம் அப்புறம் இஃப் யூ டோன்ட் மைன் நீங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ண முடியுமா

ஆ சரி ஆ சரி ஓகேங்க மேம் ஆ ஓகே மேம் யெஸ் மேம் ஆ சரி ஓகே மேம் வாங்கிக்கிறோம் மேம் அப் அமௌண்ட் வந்து எவ்வளோ மேம் சரி ஓகே இதுக்கு முன்னாடிலாம் ஆ இதுக்கு முன்னாடிலாம் எல்லாமே வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து கேட்லாம் அங்க தான் வாங்கிருந்தோம் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்கள் ஆ சரி ஓகே மேம் டோர் டெலிவரிலாம் ஃப்ரீதானே மேம் ஆ ஆ சரி ஓகே மேம் ஓகே ஓகே மேம் செவன்ட்டீன்த் அன்னைக்கு இன்னும் டூ டேஸ் தான் இருக்கு கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருங்க மேம் எ என்ன ஆஃபர் மேம் ஆ ஆ ஓகே ஆ ஓகே மேம் ஓகே மேம் சரி ஓகே மேம் எல்லாமே நீங்களே சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்க மேம் ஆ ஆ ஓகே ஆ ஓக் வேறு எதுவும் வேணாம் மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்